எனக்கு சமைக்கிறதுன்னால் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றது அதை விட ரொம்ப பிடிக்கும் இப்போ சமையல் அப்படின்னாலே எங்கள் அம்மாவோடய சமையல்தான் இப்போ எங்கள் அம்மா வந்து மீன் கொழம்பு வச்சாங்க அப்படின்னா அது ரொம்பவே வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அதை வந்து நான் ரொம்பவே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவேன் நான் ஸோ அதுமாதிரி எனக்கென்ன எங்கள் அம்மா மீன் கொழம்பு வைக்கிறமாதிரியே எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா நம்ப அதைமாரி மீன் கொழம்பு வைக்க கற்றுக்கணும் அப்படிங்கற ஒரு ஒரு ஆசை நிறையவே இருக்குது இப்போ எங்கள் அக்காவாக இருக்கட்டும் எங்கள் அக்கா எங்க வீ எங்கள் வீட்டில் இருக்கும்போது எந்த ஒரு சமையலுமே பண்ணமாட்டாள் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவுடனே என்ன பண்ணிணான்னா அவள் வந்து நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்து நிறைய சமையலெலாம் கற்றுக்கிட்டா ஸோ அது கற்றுக்கம்போது எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது நம்பளும் இதைமாரி சமைக்க கற்றுக்கணும் நம்ப சமைச்சோன்னால் இப்போ நான் வந்து ஓரளவு சமைப்பேன் ஓரளவு சமைப்பேன் சாம்பார் புளிக்கொழம்பு ரசம் வத்தக்கொழம்பு அதைமாரி நான் வந்து சமைப்பேன் மீனும் என்னென்னால் நிறைய பிரியாணி அதைமாரி நான் வந்து சமைப்பேன் இதெலாம் சமைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நான் சமைச்சு கொடுக்கறத இன்னொருத்தோங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அது சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்டின்னு சொன்னாங்கன்னால் அது எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அவங்க வந்து இதுமாதிரி நீ நல்லா சமைக்கிறே ச அப்படிங்கபோது அவங்கள் பாராட்டும்போது எனக்கு என்னாகும் அப்படின்னால் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நான் வந்து என்ன பண்ணுவோன்னா இப்போது எனக்கு சாம்பார் வ வைக்க ரொம்ப பிடிக்கும் சாம்பார்தான் எனக்கு ரொம் வைக்கிவேன் நான் வீட்டில் அடிக்கடி வைக்கிற ஒரு கொழம்பு அப்படின்னா அது சாம்பார்தான் அது சாம்பார் என்ன வந்து வச்சுக்குடுத்தோம் அப்படின்னா எங்கள் அப்பாக்கு நான் சாம்பார் வச்சுக்குடுத்தா அது ரொம்பவே பிடிக்கும் ஸோ அது வந்து அவங்க ரசிச்சு சாப்பிடுட்டு உன்னமாரி யாரும் சாம்பார் வைக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க அதெலாம் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதைமாரி நான் சட்னி வந்து நல்லாவே பண்ணுவேன் ஸோ தக்காளி சட்னியா இருக்கட்டும் அந்த தக்காளி சட்னி அப்பிடின்னா வெங்காயம் தக்காளி பச்சை மொளகாய் இதெல்லாம் என்னா பண்ணணுன்னா நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி ஒரு சட்னி பண்ணி நான் கொடுப்பேன் எங்கள் அப்பாக்கு அப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னால் எங்கள் அப்பா ரொம்பவே ரசிச்சு சாப்புடுவாங்க ஸோ இது வந்து நல்லா சொல்லுவாங்க நீ நல்லா சமைக்கிற அப்பிடின்னு ஸோ இதமாரி சொல்லும்போது என்னென்னால் எனக்கு வந்து சமையலில் ஆர்வம் நிறையாவே இருக்குது ஒரு வேளை நம்ம ஒரு ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டால் எப்படி இருக்கும் ஒரு ஹோட்டலை வந்து நம்ப ஓப்பன் பண்ணிணா எப்படி இருக்கும் அது நல்லா இருக்கும்ல அப்படின்னு எனக்கு தோணும் அடிக்கடி ஒரு ஒரு நான் என்ன பண்ணுவேன்னால் வெளியூருக்கெலாம் போனேன் அப்படின்னா அங்கே என்ன ஸ்பெஷலாக கிடைக்கிதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன் ஸோ அது வந்து அவங்க எப்படி பண்ணி இருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன் அதை வந்து நான் வீட்டில் வந்து செஞ்சுப்பாப்பேன் அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து வர்லைனாலும் ஓர் அளவுக்கு அந்த டேஸ்ட்டு வரும் ஸோ அதை நான் எங்க வீட்டில் உள்ளவர்களுக்கு செஞ்சுக்குடுப்பேன் அதை வந்து அவங்க சாப்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இப்போதான் ரீசென்டாகதான் சமைக்க கற்றுட்ருக்கேன் ஸோ இது வந்து இப்படி கற்றுக்கம்போது எனக்கு ஒரு நல்லாயிருக்கும் நம்ம ஒரு ஹோட்டல் ஒரு ஹோட்டல் ரன் பண்ணுறவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும் அங்கே எல்லா வெரைட்டி வெரைட்டிஸ் ஃபுட்ஸெலாம் வந்து இருக்கும் என்னென்னால் இது இட்லி தோசை பொங்கல் நம்ம காலையில் சாப்பிட்ற அந்த டிஃபனே வந்து வேற லெவலில் வந்து பண்ணிக் கொடுப்பாங்க இல்லையா ஹோட்டலில் ஸோ இதுமாதிரி ஒரு ஹோட்டல் நம்ப ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே உக்கார்ந்து நம்ப சாப்டுகிட்டே இருக்கலாம் நமக்கு பிடிச்ச நமக்கு தெரிஞ்ச சாப்பாடெல்லாம் மற்றவங்களுக்கு வந்து செஞ்சுக்குடுக்கலாம் அப்படிங்கறமாரிலாம் எனக்கு தோணும் அப்போ நம்ப நான் எனக்கு புதுசாக ஏதாவது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ச டிஷ்ஷு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டிஷ்ஷை வந்து நான் உங்களுக்கு செஞ்சுக் கொ டுப்பேன் ஸோ செஞ்சுக் கொடுக்கம்போது அவ அது வந்து அதனால் ஏன் ஹோட்டல் வந்து ஃபேமஸ் ஆகலாம் ஸோ ஃபேமஸ் ஆனால் நமக்கு நல்லதுதான் நம்பளுடைய கேரியரை வந்து அடுத்து அடுத்து பார்த்துட்டு போகலாம் அப்டேயே அதனால் எனக்கு என்ன அப்படின்னா சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கு டைம் இல்லாததினால நான் அந்த சமையல் வந்து பக்கம் ரொம்ப போகலை எப்போவது கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு டைம் ரொம்பவே கெடச்சிச்சு அப்படின்னா என்னுடைய சமையலில் வந்து நான் இன்னமுமே நல்ல டெவெலப் பண்ணி பெரிய ஹோட்டல் ஸ்டாட் பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட திறமையும் இருக்குது ஸோ இப்போ வந்து என்னன்னால் நான் மட்டும் சமைக்காமல் என்னோடய சார்ந்தவங்க இப்போ நல்ல சமைக்கிறவங்க எங்கள் அம்மா வந்து மீன் கொழம்பு நல்லா பண்ணுவாங்க என் அக்கா வந்து பிரியாணி நல்லா பண்ணுவா அவள் ப பரோட்டா வந்து சூப்பராக பண்ணுவா ஸோ அவங்க எல்லோரையுமே என்னோடைய ஒரு ஒரு உண ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அந்த ஹோட்டலில் அவங்கள்லாம் அவங்களுடைய திறமைகளை அவங்க கு கொடுக்க கொடுக்க வெச்சு அதை வந்து நான் எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறது ரொம்பவே ஆசை ஸோ இதைமாரி ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணணும் அந்த ஹோட்டலுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு குவாலிட்டியான ஃபுட்டை நம்ம கொடுக்கணும் சுத்தமாக இருக்கிற ஒரு பொருளை கொடுக்கணும் அது மூலம் நமக்கு வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் வரணும் இதெல்லாம் வந்து கொண்ட்டு வரணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்பவே ஆசை இப்போ எனக்கு நான் செரிஞ்ச செய்யத் தெரிஞ்ச ஒரு இதுன்னால் அது வந்து முட்டை முட்டை க்ரேவி பண்ணணும் அந்த முட்டை க்ரேவினால் அதில் என்னென்ன போட முடியுமோ அதில் போட்டு நம்மளுடைய மசாலால்லாம் அதில் சேர்த்து அதை வந்து நம்ப அந்த கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து எனக்கு அந்த முட்டை க்ரேவி பண்றது ரொம்பவே பிடிக்கும் அதனாலே அது வந்து ஒரு மெயின் டிஷ்ஷாக நான் என்னோடைய ஹோட்டலில் வெச்சு அதை வந்து நான் எல்லோருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்போ பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு புடிச்சு அவங்க எனக்கு அது வந்து அதன் வழியாலே ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கலாம் இப்போ என்னுடைய அக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க போளி வந்து நல்லாவே செய்வாங்க ஸோ அந்த போளியை நாங்க வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்ஸாக ஒரு ஸ்வீட்டாக நாங்கள் பண்ணி அதை எங்களுடைய உணவகத்தில் வச்சோம் அப்படின்னா அப்போ வச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகும் இப்படி சேல்ஸ் ஆகிறதுனால எங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் எங்களுடைய வீட்டில் உள்ளவங்கள் எல்லோருமே ஒவ்வொருத்தவர்களுமே அவங்களுடைய திறமைய வந்து வெளிப்படுத்தினமாரியும் இருக்கும் நான் என்னுடைய ஆசை வந்து ஹோட்டல் ஒரு ஆரம்பிக்கணுன்னால் ஸோ அதுதான் அதுக்கு தகுந்தமாரி ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தமாரியும் இருக்கும் ஸோ சமையல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நமக்கு ரொம்பவே சமைச்சு கொடுக்குறவங்க நல்லா நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம சாப்ட்டுகிட்டே இருப்போம் ஸோ அந்த அளவுக்கு சமையல் அப்படிங்கறது எனக்கு ரொம்பவே புடிக்கும் சமைச்சு கொடுக்குறவங்கள என்றைக்கிமே நம்ம குறையே சொல்லக்கூடாது ஏனால் அது வந்து ஒரு ஒருத்தவங்க ரசிச்சு பிடிச்சி செஞ்சால் மட்டும்தான் அந்த சாப்பாடு வந்து நமக்கு நல்லாவே வரும் ஸோ அதனாலே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ப சமைக்கிறவங்களை எப்போதுமே பாராட்டணும் அவங்களுக்கிட்ட குறைகள சொல்லக்கூடாது குறைகள் சொல்லலாம் அது வந்து அன்பான வகையில் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொன்னோம் அப்படின்னா அதை அவங்க ஈஸியாகவே எடுத்துப்பாங்க சமைக்கிறதுங்கறது ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஆனால் அது நம்மளுடைய அம்மாவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னால் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு நமக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால நம்ப வந்து ஒரு சந்தோஷத்தோடு வந்து நம்ப சாப்பிடுவோம் இப்படி இப்படி வந்து சமையலை பற்றி நம்ம பேசிகிட்டே போகலாம் நான் பல்வே நிறைய என்ன பண்ணுவேன்னால் நிகழ்ச்சிகள் பார்ப்பேன் யூடியூப் சேனல்ஸ்ஸுலாம் நிறைய பார்ப்பேன் அதில் உள்ள செஃப்ஃபெல்லாம் பார்ப்பேன் செஃப்பெலாம் வந்து ஒரு ஒருத்தவங்கள் என்னென்ன மா என்னென்ன வந்து எதெதில் வந்து இதாக இருக்காங்க வெ நல்லா பண்ணுறாங்க எந்த டிஷ் நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கறதலாம் நான் பார்ப்பேன் அப்போ பார்க்கம்போது என்னாகும் அந்த டிஷ்ஷெல்லாம் நான் வந்து பண்ணி பார்ப்பேன் அதோடய டேஸ்ட்டு எனக்கு வருதான்னு பார்ப்பேன் ஸோ இதெல்லாம்மாதிரி நான் வந்து சமைக்கிறதை பண்ணுவேன்